எனக்கு புக் படிக்க ரொம்ப பிடிக்கும் ஆனால் அது வந்து நிறையா அதர் லாங்வேஜில் இருக்கிறத வந்து தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி வைச்சிருப்பாங்க அதை படிக்க இன்னும் எக்ஸைட்டாக இருக்கும் எனக்கு புக்ஸ் மேலே ஆர்வம் வந்ததே இந்த படிக்க படிக்க நம்ம தமிழில் படிக்க படிக்கவே எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா நாலேஜ் கெயின் ஆகிறனால ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு ஸ்டோரி புக்காக ஆகட்டும் நாவலாக இருக்கட்டும் ஏதா இருந்தாலும் வந்து நம்ம லாங்வேஜில் படித்தாலும் அதை பிறர் பிற மொழியிலிருந்து நம்ம மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணி படித்தது இன்னும் எக்ஸைட்டாக இருந்துச்சு இப்போ வந்து வெப் சீரிஸ் பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெப் சீரிஸில் வந்து நம்ம பார்த்தாலும் அதர் ஸ்டேட்டில் வந்து எடுத்திருப்பாங்க வெப் சீரிஸ் அந்த வெப் சீரிஸை வந்து நம்ம மொழியில் வந்து பார்க்கும் போது இன்னும் எக்ஸைட்டாக இருக்கு அதில் வந்து இந்த ஸ்டோரீஸ்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்குது பார்க்க வந்து ரொம்ப ஜாலியாக இருக்குது